ஹலோ வந்து கிஃப்ட்டுல்லாம் நிறைய நாங்கள் செஞ்சது இல்லை எங்கள் கருத்துக்கு பசங்கெல்லாம் இப்போ இருக்கிற பேர பசங்கெல்லாம் கருத்தாக படம் வரையிதுங்க பொங்கல் வாழ்த்து வந்தால் அதுங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரியே பொங்கல் வாழ்த்து தர்ற மாரியும் அன்பளிப்பாக தர்ற மாதிரியும் இப்போ எல்லாமே படம் வரையுதுங்க எல்லாமே அதுங்களுக்கு சொகுசு ஏற்றி ஏற்றி நமக்கு தெரிலன்னா கூட அதுங்க படம் பிள்ளைங்கெல்லாம் நல்லா கேட்கும் அதுங்கெல்லாம் நல்லா ஒத்துழைப்பு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்கள் படிக்கிறதெல்லாம்